இப்போ நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்பெலாம் ரொம்ப பைக் இருக்காது ஊருக்கு ஒரு பைக் இருக்கும் அவர் புல்லட்டில் ஜாலியாக போவார் நம்ம ப்ரெசிடெண்ட் மாதிரி வச்சுங்களேன் இல்லைனா கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க அதில் போவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஆசையாக இருக்கும் ஐயோ என்னடா இவங்க மட்டும் புல்லட்டில் போகிறாங்களே நம்ம ஏறி போகணுமே நம்ம அப்பெலாம் சைக்கிள் தான் வச்சுருப்போமா அதை பார்க்குறப்பலாம் நமக்கு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி புல்லட்டில் ஏறி புடு புடு புடுன்னு போகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி நம்ம பெரிய பிள்ளையா ஆகி நல்லா சம்பாதிச்சி எப்படியாச்சும் ஒரு புல்லட் வாங்கணுமென்ட்டு ஒரு எயிம் ஓட நல்லா ஒரு வேலைக்கு போனேன் போயிட்டு அந்த இதிலையே எயிம்லேயே நல்ல ஒரு பைக்கு சூப்பரான என்ஃபீல்டு ஒன்று வாங்கினேன் ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டு நாங்கள் ஊரில் போகிறப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாேருமே அவன் பைக் வாங்கியிருக்கான் பரவாயில்லை நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் நல்ல பைக் வாங்கியிருக்கான் எல்லாேரும் பார்க்கறவங்கள்லாம் ஏ நல்ல பையனாக இருக்கானே இவன் நல்ல வேலைக்கு போயிருக்கானே அப்படினுலாம் பெருமையாக நம்மள பற்றி பேசுவாங்க அதுவே நமக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு பைக்கை டெய்லி நான் துடைச்சி கிடைச்சி பத்திரமா வச்சுக்கிட்டேன் நல்ல பளபளன்னு ரெகுலராக வச்சுருப்பேன் இதுதாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்னால் அந்த ஒரு சின்ன பிள்ளையில அந்த ஊர் ப்ரெசிடெண்ட் வந்து அந்த புல்லட்டில் வர்றது நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப